மற்ற கிரகத்தில் வந்து யாராவது இருக்கிற மாதிரி வந்து நிறைய சினிமாவில் மட்டும்தான் காமிச்சுட்டு இருக்காங்க இதுவரையும் வந்து யாராவது இருக்காங்களா அப்படினு இதுவரையும் ப்ரூஃப் பண்ணதே கிடையாது எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது பூமியில் மட்டும்தான் வாழ்கிற எல்லா மாதிரி இனங்கள் இருக்காங்க கிர மற்ற கிரகத்தில் வந்து இது வரையும் வந்து யாரும் இருந்ததாக வந்து இது வரையும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணல ஸோ வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது